குட் மார்னிங்மா யார் நீங்கள் ஆமாம்மா ம் சொல்லுங்கள்ம்மா அ எப்போ புக் பண்ணிங்க ஓ சரிமா நாங்கள் வந்துவிட்டு காலைல பத்துமணிக்கு ஓப்பன் பண்ணுவோம்மா சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அதுவரையும் விசிட்டர்ஸ் எல்லாரும் பா பார்த்துட்டுருப்பாங்கம்மா இந்த கத்திலாம் வந்துவிட்டு ஒரு முன்னூறு வருஷத்துக்கும் பழசும்மா அதெல்லாம் நா ராஜாக்கள் யூஸ் பண்ணது மண்பாண்டங்கள்லாம் அது வந்துட்டு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு பழமையானது இப்போ நம்ப தரகம்பாடியில அகழாய்வு பண்ணும்போது அதெல்லாம் கண்டுப்பிடிச்சிருக்காங்கம்மா வரைபடங்கள் வந்துவிட்டு எழுநூறு வருடங்களுக்கு பழமையானதும்மா ஆ வாங்கம்மா போகலாம் தேங்க் யூமா